பள்ளியில் பார்த்தா எனக்கு வந்து பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு கேட்டீங்கன்னால் இந்தமாதிரி அதில் வந்து எல்லாமே வந்து புதுசு புதுசா வந்து எனக்கு கத்துக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சி இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட்டு வந்து எப்படி இது ஆகுது ஜெனரேட் ஆகுது அது வந்து எப்படியெல்லாம் வந்து இது இப்போ ஸ்டோர் பண்ணுறாங்க இதே வந்து வெப்ப ஆற்றல் வந்து அதுலருந்து எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க கரண்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்னும் பார்க்க பார்க்க வித்தியாசமாக இருந்தது இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னா எனக்கு ரொம்பமே பிசிக்ஸ் வந்து பிடிச்ச சப்ஜெக்ட்டா இருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரு டீச்சிங் சொல்லி தர அவரு ஆசிரியரும் நல்லாவே சொல்லி தந்தார் இதை பற்றி எப்படி என்ன ஏது இது எதனால் இந்தமாதிரிலாம் நடக்குது இந்த மாதிரிங்கிறது நல்லா விளக்கமும் கொடுத்தாரு அதனால் என்னென்னா எனக்கு அதுலேயே ரொம்பவுமே ஆர்வமாக இருந்தது இதை கத்துக்கிறனால் எனக்கு லைஃப்பில் ரொம்பவுமே ரொம்பவுமே முக்கியத்துவமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு